போன மாசம் கேமெரா செல்லு புதுசாக வாங்கினேன் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ண வெயிட்லெஸ்ஸா இருக்குது நல்லா சார்ஜு நிக்குது மெமரி நல்லா இருக்குது பேக் கேமெராலாம் இருக்குது நல்லா ஃபோட்டோ எடுத்தால் நல்லா தெரி தெளிவாக இருக்குது